ஓலா நிறுவனத்திற்கு அதாவது உங்களுடைய ஆபீஸில் நான் ஒரு காரை புக் பண்ணி உள்ளேன் அதில் ஒரு ஏழு பேர் சுமார் பயணிக்க வேண்டும் அதோட அது அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் என்னுடைய வீட்டிற்கு வந்து சேர வேண்டும் அங்கு எதுத்தாப்பில் உள்ள பேலஸ் ஹோட்டலில் நான் மற்றும் எனது உறவினர்கள் ஏறிக்கொள்வோம் அதனால் நீங்கள் விரைந்து ஒன்பது மணிக்கு வரவும் அப்படி வந்தால்தான் நாங்கள் எங்களுடைய உறவினர் திருமணத்திற்கு செல்ல முடியும் அதனால் நீங்கள் அனுப்ப போறக்கூடிய வண்டியும் நல்ல விலை உயர்ந்த வண்டியாக இருக்க வேண்டும் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருந்து நீங்கள் வண்டியை அனுப்ப வேண்டும்